நீச்சல் போட்டி நிறையா நடந்துருக்குங்க அதில் நானும் பங்கேற்றுருக்கேன் என்னுடைய நண்பர்கள் கூட்டிட்டுப் போயிருக்காங்கள் வாடா நம்ம நீச்சல் அடிப்போம் அப்படினு சொல்லிட்டு கூட்டிட்டுப் போய் என்ன செய்தாங்கன்னா நீச்சல் அடிக்கிறதுக்கு கூப்பிட்ருக்காங்க நான் குளத்துல நீச்சல் அடிச்சிருக்கேன் நீச்சல் அடிச்சு இது பண்ணிருக்கேன் அது போல் இந்த குடியரசு தினம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீச்சல் போட்டி ஊர்ல வைப்பாங்க அதில் நீர்ல மூழ்கி மூழ்கிப் போகிறது உள் நீச்சல் போடுறது இந்த மாதிரி போட்டிகள்லாம் நடக்குதுங்க அதிலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஏற்கனவே இந்த பயிற்சி செஞ்சதனால அந்த உள் நீச்சல் அந்த நேர்கோட்டிலயே பார்த்தீங்கன்னா நீச்சல் அடிச்சு வந்து முதல்ல யார் அந்த இடத்த அடைகிறாங்களோ அவங்கதான் பார்த்தீங்கன்னா வெற்றி அடஞ்சவங்களாக சொல்லுவாங்கள் அதெலாம் அந்த மாதிரி இதிலலாம் நிறைய பங்கேற்றுருக்கோம் நல்ல ஒரு உற்சாகத்தோட பங்கேற்று பங்கேற்று வெற்றி வாய்ப்பை அடைஞ்சு நிறையா விருதுகள்லாம் வாங்கியிருக்கோங்க